மார்க்கெட்டில் ரெடிமேட் ஆடை வாங்கிறது வந்து என்ன வித்தியாசம் இருக்குன்னால் மார்க்கெட்டில் வாங்கிற ரெடிமேட் ஆடைக்கும் கையால் நெய்யப்பட்ட இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது மார்க்கெட்டில் வாங்கிறது வந்து நம்ம ரெடிமேட் வாங்கிறது வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று எதிர்ப்பார்க்க முடியாது ரெடிமேடாக வாங்கிறதுனால சைஸு அண்டு சைஸும் அப்புறம் அளவெல்லாம் பற்றாது அளவு இதெல்லாம் உயரமெல்லாம் பற்றாது பற்றாம கூட போகலாம் ஒரு சிலருக்கு அதனால நம்ம கையால் நெய்யப்பட்டதுங்கும்போது நம்ம அளவு எவ்வளவுன்னு பார்த்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளால் இது பண்ணிக்க முடியும் அதனால இது கையாளப்பட்டது வந்து அதிகமாக விரும்புகிறாங்க கையால் இணைக்கப்பட்றது வந்து பின்னப்படுறது வந்து நிறையா விரும்புகிறாங்க ரெடிமேட் கொஞ்சம் தவிர்க்கிறாங்க ரெடிமேடு தவிர்க்க காரணம் என்னென்னா மு அளவு சரியில்லாமல் போகிறது அப்புறம் குவாலிட்டி இல்லாமல் போகிறது இப்படிப்பட்ட விஷயத்துனால் ரெடிமேட் வந்து சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதிகமாக பயன்படுத்தப்படுறது வந்து கையால் பிணைக்கப்படுறது பிணைக்கப்பட்ட ஆடையை